ஹலோ சார் நீங்கள் வாடகை ஓனர் கார் ஓனர் பேசுறீங்களா சார் நாங்கள் கொஞ்சம் வெளியில் ஒரு ரெண்டு மூணு நாள் டூரு போகலான் இருக்கோம் சார் நீங்கள் எவ்வளோ வாடகை ஆகுன்னு சொன்னீங்களா நாங்கள் ஃபர்ஸ்டே பேசி வெச்சுப்போம் சார் இங்கே நாங்கள் கொடைக்கானல் ஊ ஊட்டி ஒகேனக்கல்லாம் போகலானு இருக்கோம் சார் இதெல்லாம் சேஃப்டியான இடமா இந்த இடத்துலலாம் கூட்டுட்டு போயி சேஃப்டியாக வந்து விட்டால் உங்களுக்கு காசு பு வாடகை கொடுக்கறோம் சார் எவ்வளோ ஆகுன்றதை நீங்கள் ஃபர்ஸ்டே சொன்னீங்கன்னால் தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன் சார் நல்ல காரையும் நல்ல டிரைவரையும் கொடுங்க சார் நாங்களும் கொஞ்சம் இடமெல்லாம் சுற்றி பார்க்கணுன் நினைக்கிறோம் சார் எல்லா இடமும் தெரிஞ்ச ஆளாக அனுப்புங்கள் சார் இந்த காரு போன டைம் ஆர்டர் பண்ண காரே திருப்பியும் எங்களுக்கு வரணுன் நாங்க கேட்டுக்கிறோம் சார் திரும்பவும் அந்த காரோட வாடகை எல்லாம் நாங்களே பார்த்துக்கறோம் சார் டீசல்லாம் நாங்களே போட்டுக்கிறோம் சார் ஒரு மூ நாலு நாள் அஞ்சு நாள் போகலான் இருக்கோம் சார் அதுக்கான காசு வாடகை எவ்வளோ ஆகுன்னு சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் சார் ஊட்டி கொடைக்கானல் ஒகேனக்கல்லாம் போகலான் இருக்கோம் சார் அதுக்கு ஒரு கார் வேணும் நீங்கள் திருப்பும் எப்போது ஃபோன் பண்றீங்களோ அப்போது ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார் எவ்வளோ வாடகை ஆகுன்னு நாங்களும் சொல்கிறோம் மூணு நாள் போகணும் சார் அஞ்சு பேரு போகறோம் சார் உங்கள் கார் இருந்தால் நல்லாருக்குன்னு நினைக்கிறோம் சார் வாடகை எல்லாம் எவ்வளோன் சொல்லுங்கள் சார்